சா மே சா மேடம் ஏன் நேம் வந்து தேவிகா நான் தேவிகலா என்னோட நான் வந்து பார்த்திங்கன்னா நான் த மதுரை ட்ரெயினில் இருந்து ஏறினேன் பொதிகை ட்ரெயினில் ஏறினேன் பார்த்திங்கன்னா ஒரு திண்டுக்கல் வந்து தான் ப ஆ ஆமாம் மேடம் மதுரைலேருந்து சென்னைக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறினோம் அது வந்து பொதிகை ட்ரெயின் அதாவது ட்ரைன்யோட நேம் வந்து பொதிகைன்னு வரும் அதான் காலையில் ஏறினா இங்கே மத்தியானம் வந்து இறங்குவோம் இல்லையா அந்த ட்ரெயினில் ஏறினேன் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேகு மிஸ் ஆயிடுச்சு நடுவில் இப்போ திண்டிவனத்தில் தான் வந்து பார்த்தேன் நான் மிஸ் ஆனதையே நான் நோட் பண்ணேன் பார்த்திங்கன்னா அதில் என்னோட டாக்குமெண்ட் இருக்கு என்னோட ஸ்கூல் சர்ட்டிஃபி

காலையில் வந்து காலையில் வந்து ஏழு மணிலேருந்து மத்தியானம் மூ மூணு மணிக்கு இங்கே இறங்குற மாதிரி மேடம் ஆமாம் ஆமாம் மேடம் ஆ ஆமாம் மேடம் என்னோட சர்ட்டிஃபிக்கேட் இருக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ம பணம் வந்து ஒரு ரெண்டாயிர்ரூபா கிட்ட வச்சுருந்தேன் அது அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு ஜுவெல்ஸ்ஸு அதாவது நகை செட்டு ஒன்று வச்சுருந்தேன் அது நகை செட்டு ஒன்று வச்சுருந்தேன் மேடம் இல்லை மேடம் அந்தமாதிரி எதுவும் தெரியல ஆனால் நார்மல் தான் இருந்த மாதிரி இருந்துது நார்மல் பேசஞ்சர் தான் இருந்த மாதிரி இருந்தாங்க மேடம் எனக்கு அந்தமாதிரி எனக்கு எதுவும் தெரியல மேடம் ஆனால் பார்த்திங்கன்னா நடுவில் இ இல்லை மேடம் எனக்கு சந்தேகப்படுற மாதிரிலாம் அந்தமாதிரிலாம் யாரும் அவ்வளவும் தெரியலை ஆனால் எப்பையும் போல் ம் நான் நடுவில் ஒரு வாட்டி பார்த்தேன் மேடம் திருச்சியில பார்த்தேன் இருந்துது அதற்கப்பறம் பாத்திங்கன்னா இங்கே திண்டிவனத்தில் வந்து இப்போ இறங்க போகறதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா காணாமல் போனதாக நான் நோட் பண்ணேன் மேடம் திருச்சி வரைக்கும் இருந்துது நடுவில் அதற்கப்பறம் திண்டிவனம் வந்து தான் இப்போ நான் பார்த்தேன் காணாமல் போயிருக்கறதையே நான் நோட் பண்ணேன் மேடம்

ஆ சொல்லுங்கள் மேம் அப்படியா சொல்லுங்கள் மேம் ஓகே மேடம் கண்டிப்பாக கிடச்சிடுமா மேடம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மே ஓகே மேடம் ஏன்னா ஏன்னா எல்லாமே சர்ட்டிஃபிக்கேட் எல்லாம் ஒரிஜினல் சர்ட்டிஃபிக்கேட்டு மேடம் அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் திருப்பிக் கொடுங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ